ஸோ இப்போ நான் ரீசெண்ட்டாக வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன் அந்த ஸ்மார்ட் வாட்ச்சோடய யூஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோடய இதய துடிப்பு நம்மளோடய பிரீத்திங் ரேட்டு நம்ம எவ்வளோ நடந்தோம் நம்ம எவ்வளோ எக்ஸைஸ் பண்ணோம் எக்ஸைஸ் பண்றதனால நம்மளோடய எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆச்சு நம்மளோடய பிபி என்ன இருக்குது நம்ம என்னென்ன பண்றோம் எவ்வளோ தண்ணிக்குடித்தோம் அப்படிங்குறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த ஸ்மார்ட் வாட்ச்சால் எடுக்க முடியும் அதை வந்து மெஷர் பண்ண முடியும் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்வாக நான் வந்து கருதுகிறேன்